நான் நீச்சலை வந்து எங்கேயும் போய் கற்றுக்கல எனக்கு நீச்சலும் தெரியாது எனக்கு வந்து தண்ணினாலே பயம் சும்மா சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா போய் அங்கே துணி துவைக்கும் போது அங்கே போய் அவங்க கூட உட்காந்து இருப்பேன் அவ்ளோக தான் மற்றபடி நான் அது உள்ளே இறங்குனது கிடையாது நீச்சல் அடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே எனக்கு இல்லை